ஹலோ

சார் நான் டாடா ஏசி சார் ட்ராவல்ஸு டிரைவரா சார்

ட்ராவல்ஸு டிரைவரா சார் சார் இந்த பின்னாடி க பின்னாடிருக்கு சார் இங்கே கடைசியில் ஏசி வரமாட்டிங்குது சார் அதான் ஹலோ சார்

சார் நாங்கள் பின்னாடி கடைசி கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் சார் எங்களுக்கு ஏசி சரியாக வரமாட்டிங்குது சார்

சார் எங்களுக்கு எங்களுக்கு வெக்கையாக இருக்குது சார் நாங்கள் சார் என்ன சார் பண்ண எங்களுக்கு ஏசி இருந்தால் தான் சார் ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணமுடியும் சார் இங்கே இப்போது இப்போ அரமணி நேரமாக அப்படி தான் சார் பிரச்சனையாக இருக்குது நாங்கள் இப்போ ஏசியில் ஏசிலேயே உக்கார்ந்து வாழ்ந்துட்டோம் சார் எங்களுக்கு எப்படி சார் ஏசி இல்லாமல் இருந்தால் எப்படி சார் பக்கத்தில் அங்குட்டுல்லாம் இருக்குது சார் எங்கள் ரோவில் மட்டும் ஏன்ங்க சார் வரமாட்டிங்குது

சார் எவ்வளோ நேரம் சார் வெயிட் பண்ணுறது ஏசிலேயே இல்லாமல் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் ஏசி இருந்தால் தான் சார் நாங்கள்

இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது சார் வோல்டேஜே கம்மியாக தான் சார் இருக்குது ஏசி ஏசி ஒரே இதாக இருக்குது சார் வெக்கையா வருது சார் நாங்கள் என்ன சார் செய்ய ஒரே அலர்ஜிமாரிக்கு வருது சார் மேலே சார் ரொம்ப இதாக ஃபீல் பண்றமாரி தான் சார் இருக்குது ரொம்ப கொஞ்சம்லாம் இல்லை சார்

நீங்கள் எவ்வளோ நேரம் சார் சொல்வீங்க

ஹாஃப் அன் அவருங்களா ஹாஃப் அன் அவர்ல கன்ஃபார்ம் வந்துடுமா சாரு கன்ஃபார்ம் ரெடி பண்ணி சீக்கிரம் கொஞ்சம் ரெடி பண்ணித்தாங்க சார் நாங்கள் என்ன சார் பண்ண ஆ சீக்கிரம் ரெடி பண்ணுங்கள் சார்